இந்த ஊரில் நார்மலாக பேசுகிற தமிழுக்கும் பழைய பழங்காலத்து தமிழுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது சொற்களோடு இந்த அமைப்புகள் வித்தியாசமாக மாறுது அப்புறம் அந்த சொற்களுக்கான அர்த்தங்கள் அதை எடுத்துக்கிற விதங்களுக்கான அது எடுத்துக்கிற விதங்கள் தான் ரொம்ப மாறுது ஏன்னா பழங்காலத்தில் வந்து பேசுகிற அந்த மொழிகள்ல ஒருத்தர் வந்து ஒருத்தரை திட்டவே செய்யிறதாக இருந்தாலும் அந்த திட்டுற வார்த்தை நல்ல வார்த்தை தான் அதாவது அப்போ வந்து அவங்களோட மெயின் எண்ணம் வந்து திட்டுகிறது கிடையாது திட்டுறேங்கிற அந்த ஒரு சாயல்ல அவங்க வந்து நல்லது சொல்லுவாங்க நம்ம ஊரில் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் அம்மாக்கள் சொல்லுவாங்க நீ ஒழுங்காக சாப்பிடு இல்லைன்னா வந்து ஒத்தக்கண்ணன் வந்து பிடுச்சிட்டு போய்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நம்ம ஊரில் ஒத்தக்கண்ணன்னு யாராவது இருக்கானா இல்லை ஒத்தக்கண்ணன்னா யார் நெற்றில வந்து அவனுக்கு ஒரு கண் இருக்கும் நம்ம ஊரில் யாருக்கு நெற்றில கண் இருக்குது சிவனுக்கு சிவன் முக்க முக்க முக்கண் முதல்வன் அப்போ யார் நம்ம ஊரில் நம்ம அம்மாக்கள் நமக்கு தெரியாமல் நம்மள பயமுர்த்தி சாப்பிட வைக்கிறதுமே நல்லவங்களை பார்த்துதான் நல்லவங்க கோவப்படுகிறப்ப இருக்கிற அவங்களோட அந்த முகங்களை காமித்து நம்மள சாப்பிட வைக்கிறாங்க ஆனால் அந்த கோவங்கள் போனதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த அன்பான உள்ளங்களை நமக்கு கடவுள்ன்னு காட்டி நமக்கு வந்து சாமி கும்பிட சொல்கிறாங்க நம்மளை வந்து அவங்களை வணங்க சொல்கிறாங்க அதேதான் நம்ம மொழிகள்லேயும் இருக்கிற வித்தியாசம் நம்ம தூய தமிழ்ல பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்னதான் கோவத்தில் நீங்கள் திட்டுனீங்கன்னாலும் அது எந்த விதத்துலேயுமே திட்டுக்கு வந்து சரியாக வராது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறமாரி இருக்கும் அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு தகவலை வந்து நீங்கள் சொல்றிங்க அது எப்படின்னா ஒரு இதில் ஒரு புராணம் மாதிரி ஒரு விஷயத்துல சொல்கிறிங்க இப்போ வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு இதை சொல்றோம்ன்னா அவர் நம்ம நார்மலாக பேசுகிற அந்த பா சாயல்ல சொன்னோம்ன்னால் அது அவர் வந்து கெட்ட வார்த்தையாக எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் அந்தமாதிரி எடுத்துக்குவாங்க நம்ம போகிற காலங்கள் அப்படி இருக்குது அது தப்பு சொல்ல முடியாது அது ஏன்னா நம்ம ஊரில் வர்றவங்களாக அப்படிதான் வந்துடுறாங்க ஆனால் இதே நீங்கள் அதே வார்த்தையை எடுத்து தூயத்தமிழ்ல சொன்னிங்கன்னா அது டக்குன்னு கேட்குறப்ப கெட்ட வார்த்தையாக இருக்காது ஏதோ ஒரு சொல் மாதிரி இருக்கும் அந்த சொல் நீங்கள் சொல்கிறப்பையுமே சரி ஓகே இதுக்குதான் சொல்கிறாங்க அப்படிங்குற மாதிரி அந்த சொற்களுக்கான அந்த அதிர்வலைகள் அதுக்கு தகுந்தமாதிரி அமையும் அந்த அதிர்வலைக்குள் நல்லதும் வந்து நல்லது இது நேர்க்கொண்டுதான் இருக்கும் அதனால் நம்ம பழங்காலத்தில் பேசுகிற மொழிகள் ரொம்ப கரடு முரடாக இருக்கிறமாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது என்னென்னா யாரெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் அதாவது என்னோடய மனசு வந்து ரொம்ப ரிலே அமைதியாக இருக்குது எனக்குள்ளே எந்தவொரு கோபம் வக்கிரம் எதுவுமே இல்லை இதுமாதிரி ஃபிரியாக இருக்கிறவங்களுக்கு இது பேசுகிறது ஈஸி தான் ஏன்னா அவங்க வந்து பார்த்தா எதையாருந்தாலும் நான் வந்து நேர்மையாக பேசுகிறேன் எதாயிருந்தாலும் நான் நல்லதாக பேசுகிறேன் நல்லதே சொல் நல்லதே நினை நல்லதே கேளுங்குற மாதிரி அவங்க இருப்பாங்க அதனால் அவங்களால் எதையுமே வந்து சுலபமாக செஞ்சிட முடியும் அதே இதேந்த யாரார்ளாம் கரடு முரடாக கரடு முரடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுதுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்றுக்கு யாராவது ஒருத்தரை திட்டுவேன் டேய் நீ அப்படி நீ இப்புடின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு தீய எண்ணங்கள் அவங்களுக்குள்ள அதிகமாக வரும் ஏன்னா அந்த திட்டுகிறது அது மூலியமாக அதனால் அவங்க வந்து ஒருத்தர் நல்லா அதாவது நம்ம நார்மலாக பேசுகிற இந்த ஒரு தோணியில நல்லதே சொன்னாலும் அவங்களுக்கு அது கெட்டதாக தான் புரியும் ஏன்னா எண்ணங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த எண்ணங்கள்ங்குறது திடீர்ன்னு ஒரே நாள்ல வரதில்லை நம்ம வந்து சின்ன பசங்கள்ல இருந்து யாரோ யாரை பார்த்து வளர்றோம் எந்தவொரு சூழ்நிலையில வளர்றோம் எந்தவொரு இடத்துல வளர்றோம் யார்க்கூட வளர்றோம் இதை வச்சுதான் இதெல்லாம் அமையுது அதுக்குன்னு நீங்கள் என்னை ஏ என்னோட பெத்தவங்களை வந்து தப்பு சொல்றியா என் சுற்றுச்சூழல்ல இருக்குறவங்கள் தப்பு சொல்றியான்னா சத்தியமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில வளர்ந்தவங்க அது தப்பு கிடையாது ஆனால் அது நம்ம எந்தளவுக்கு எடுத்துக்கிறோம் எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்குறதுதான் ஆனால் குழந்தைங்கள்ல இந்தளவுக்கு பகுத்தறிவு நமக்கு இருக்காது சரி ஓகே இவங்க இதை சொன்னாலும் இது நல்லது இது கெட்டது இது எடுத்துக்கணும் இது எடுத்துக்கக்கூடாது அதெல்லாம் நமக்கு தெரியாது எதோ ஒன்று சொல்கிறாங்க நம்ம அதை அப்படியே வந்து திரும்ப அதை பண்ணிக்காட்டுவோம் அதாவது கண்ணாடியில் தெரிகிற நம்ம பிம்பம் மாதிரி நம்ம பிம்பம் நம்ம என்ன பண்ணுதோ அதை பண்ணணும் இதை பண்ணுறான் இது தப்பு இது சரின்னுலாம் அது பார்க்காது அதை அப்படியே அதை திரும்ப பண்ணும் அதேமாதிரிதான் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பருவ வயதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக வந்து மூளை வேலை செய்யிது அப்படி வேலை செய்கிறப்ப இது சரியா இது தப்பாங்கிறது எல்லாத்தியும் நம்மளேதான் யோசிச்சாகணும் நம்ம யோசிச்சு அது தேவையா இல்லையாங்குறத பண்ணோம்ன்னாலே நம்மளோட தூய தமிழ்ங்குற அந்த ஒரு நல்ல ஒரு சொல் சொல்களுக்கும் இப்போ நம்ம பேசுகிற இந்த தமிழ்களுக்கும் உண்டான வித்தியாசங்குறதே மறைஞ்சு போயிடும் ஏன்னா நம்ம பகுத்தறிவு நம்ம எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறமோ அப்போ தீய எண்ணங்கள் தீய குணங்கள் தீய பழக்கங்கள் தீய செயல்கள் இது எல்லாத்தையும் நம்மளே அறியா நாம குறச்சிக்க ஆரம்பிப்போம் நம்மளே அறியாம நாம குறச்சிக்கிறதுனால என்னாவும் நமக்கு வந்து நமக்குள்ள கொஞ்சம் தூய்மை இந்த பக்தி இந்த பரவசம் இது எல்லாமே வருதுங்கிறதுனால நமக்குள்ளே வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்ச்சிகள் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் எதெல்லாம் நம்ம கடினன்னு நினக்கிறோமோ அது கூட நமக்கு ஈஸியாயிருக்கும் எல்லாருமே வந்து முற்கள்ங்குறது வந்து குத்தும் அது இதுன்றாங்க ஆனால் சிலர் அந்த முற்கள் மேலேயும் நடக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு அது குத்தறதில்லை ஏன்னா அதுக்கு வந்து அவங்களோட அந்த மென்மைத் தன்மைதான் காரணம் அந்த மென்மைத் தன்மையினால் அந்த முள்கள் கூட அவங்களுக்கு வந்து ஒரு இதமானதாக இருக்குது அதேதான் நம்ம தமிழ் மொழியும் நம்ம வந்து மனதுல வந்து கெட்டது நினச்சோம்ன்னா நம்ம தமிழ் மொழி முள்ளாக மாறிடும் நம்ம நல்லது நினச்சோம்ன்னா நம்மளோட அந்த முற்கள் கூட வந்து பா பூக்களாக மாறும் அதுதான் தமிழ் மொழி